என்னோட வாழ்க்கை வரலாறுனாப்பா நாங்கள் பிறந்ததே நாங்கள் எஸ்பிபி காலனி கீழ் காலனியில் தொட்டி பாலத்துகிட்ட பிறந்தோம் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி நான் நான்தான் மூத்த பொண்ணு எனக்கு பின்னாடி என் தங்கச்சி அதுக்கப்பறம் ஒரு தம்பி நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து பிறந்தோம் நான் அப்பா வந்து கடை வெச்சுருந்தாரு கடை வெச்சு தான் எங்களை காப்பாற்றினாரு நான் படிக்கிறதுக்கு கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எஸ்பிபி காலனியில் தான் படித்தேன் கவுர்மெண்ட் ஸ்கூல் அப்போன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அங்கேல்லாம் அப்போ ரொம்ப ஃபீஸ் எல்லாம் கிடையாது நார்மல் கவுர்மெண்ட் ஸ்கூலில் நார்மலாக தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் ஓரளவுக்கு படித்தோம் பத்தாவது வரையும் படித்தேன் அதுக்கு மேலே மேலே படிக்கணும்னு நான் விருப்பப்படலை போதும் டென்த்து முடித்ததோட சரி இருந்துவிட்டேன் அப்போ வீட்டு சூழ்நிலை அப்பா படிக்கிணுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து அதிகமாக படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனால நான் படிக்கலப்பா நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து தான் வந்தோம் அப்பா வந்து எங்களை ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வைச்சாரு மூணு பேத்தையும் வளக்கணும்ல ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் அம்மா வேற உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு தான் மேலே ஏறி வந்தோம் அப்புறம் அப்புறம் எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணினாங்க கல்யாணம் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னை அதுக்கப்பறம் அவங்க தங்கச்சியும் தம்பியும் அதுக்கப்பறம் அவங்கள தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்க எனக்கு திருமணம் ஆகி இதோடு இரபத்தி ரெண்டு இரபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சி எனக்கு ஒரு பையன் எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு சிறப்பாக சீரும் சிறப்பாக அங்கே தான் கஷ்டப்பட்டோம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியும் நல்லபடியாக அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எங்களை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க ஏதோ பெரியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அது அவங்களுக்கு எங்களுக்கு செஞ்சுருக்கறாங்க